ஹலோ ஆட்ரு போட்டிருந்தேம்மா புடவை ஒன்று வாங்களான்னு நல்லா இருந்துச்சு கலரு டிசைனு எல்லாமே இந்த கிளாத்து நைசாக கோல்ட்டு நல்லா கோல்ட்டு இதாக இருந்துச்சு கிளாத்தாக சரி ஆட்ரு போட்டோம் ஆட்ரு போட்ட பின்னாடி எங்களுக்கு கிடைச்சிச்சி ரேட் வந்து மூணாயிரம் ரூபாய் சொல்லி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அவங்க ஆட்ரு பண்ணி இங்கே வந்த உடனே வாங்கி பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி பார்த்தாக்கா புடவைய விரித்து பார்த்தா கலருக்கும் முன்ன காட்டின டிசைனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்குது அங்கே அங்கே பார்த்தா டேமேஜிங் ஆகியிருக்கு என்னாவோ மனசுக்கே பிடிக்கல காசு போட்டதுதான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் நாங்கள் இங்கே கடைங்களில் எடுத்தாவே நல்லா இருக்குது அனுராதவில் நல்லா இருக்குது வெங்டேஸ்வராவ்லேயும் நல்லா இருக்குது சங்கம் சில்க்லேயும் நல்லா இருக்குது ஸாரீங்க பட்டு ஸாரீங்கெல்லாம் நம்ம தெரியாமல் ஆட்ரு போட்டு வாங்கிறது ரொம்ப வேஸ்ட்டு காசு போனது தான் மிச்சம் பொருள் தரமான பொருள் இல்லைங்க கடையில் வாங்கிறதே நல்லா இருக்குது அந்த ரேட்டுக்கே எல்லா புடவையும் கிடைக்கிது இங்கே ஸாரீங்க கலருங்களும் நல்லா இருக்குது டிசைனும் நல்லா இருக்குது அங்கே கடைங்களில் ஆட்ரு போட்டது ஒன்றும் நல்லாவே இல்லை